ஹலோ மேடம் டெய்லர் ஷாப்புங்களா மேம் மேம் நாங்கள் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் மேம் யூனிஃபாம் தைக்க கொடுத்தனே என்னா மேம் முடிச்சுட்டிங்களா ஓகே மேம் ஆ ஆ ஓகே மேம் இல்லை மேம் நெக்ஸ்ட்டு வீக்கு தான் ஸ்கூலு ஆ நெக்ஸ்ட்டு வீக் தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது பட் இருந்தாலும் பசங்களுக்கு சீக்கிரம் இஸ்ஸு பண்ணியாகணும்ல வந்தோடன்னே கொடுத்தாகணும் அதுக்காக தான் மேம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே மேம் இல்லை மேம் ஏற்கனவே வந்த வந்த அட்மிஷனுக்கு வந்த ஸ்டென்த்தை வச்சு தான் கொடுத்தோம் இன்னும் வேறு வந்து சேர்ந்துட்ருக்காங்க அட்மிஷன் இன்னும் க்ளோஸ் ஆகலை வேறு இன்னும் வேறு யூனிஃபாம்ஸ்லாம் வரும் போலிருக்கு உங்ககிட்ட தான் கொடுக்கலான்னு இருக்கோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுங்கன்னா இதையும் சேர்த்து உங்ககிட்டே கொடுத்துருவோம் ஓகே மேம் இந்த யூனிஃபாம்ஸ்ஸெல்லாம் சொன்னோமே அந்த காலர் அந்த சைடுலாம் கொஞ்சம் இதெல்லாம் போட சொன்னோமே பேட்ச் பக்கத்தில் அந்த அதெல்லாம் அதெலாம் பண்ணிட்டீங்களா மேம் ஓகே மேம் மேம் அந்த யூனிஃபாம்ல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க மேம் பேர்லலா ஏன்னால் போனதடவையே தைச்சு கொடுத்த யூனிஃபாம்ல்லாம் நிறைய பேர்த்துக்குலாம் சிலருக்குல்லாம் பத்தவே இல்லை திரும்ப வேறு அனுப்பிச்சி வச்சமா மாதிரி ரெடிமேடில் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள் மேம் சைஸ்ல்லாம் ஓகே மேம் இல்லை மேம் அடுத்த வாரம் தான் ஸ்கூலு இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் இந்த இதை முடிச்சால் தான் அடுத்த வாரம் ஸ்கூல் உள்ளாரையே இன்னும் எவ்வளோ அட்மிஷன்னு பார்த்து இருக்கிற மிச்ச யூனிஃபாமையும் கொடுப்போம் அதையும் சேர்த்து கரெக்டாக மொத்தமாக போட்டு கொடுத்தீங்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேமெண்ட்டும் அட்ஜஸ் பண்ணுறதுக்கு அதனால் கொஞ்சம் பார்த்து சீக்கரம் பண்ணி கொடுங்க மேம் சீக்கரம் முடிச்சுருங்க ஓகே மேம் நீங்கள் பார்த்துட்டு இப்போ இது வரைக்கும் தைச்சது பேட்ச் அதனால் தான் மேம் இந்தடவை முன்னாடியே பேட்ச் கொடுத்துட்டோம் சீக்கரம் தைச்சிருங்க மேம் எல்லாத்தையும் நீங்கள் என்னன்னு ஃபுல்லா முடிச்சுட்டு நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கனா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மேம் அட்வான்ஸ் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அனுச்சிட்றேன் ஃபினான்ஸியர் வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க மிச்சத்தை இன்னொரு அட்மிஷன் இன்னும் எவ்வளோ வருதுன்னு பார்த்து நீங்கள் எத்தனை யூனிஃபாம் இன்னும் அடிக்கணுன்னு சேர்த்து சொல்லிடுறோம் நீங்கள் மொத்தமாக கணக்கு பண்ணி சொல்லிடுங்க டேலி பண்ணி சொல்லிட்டீங்கன்னால் நாங்கள் பேமெண்ட்டு கொடுத்துருவோம் சரி ஓகே மேம் சரி பாருங்கள் ஆம் ஓகே மேம் சரி